ஆ ஹலோ வணக்கம் சார் ஆ சார் புக்ஸ் ஸ்டோருங்களா சார் ஓகே சார் இல்லை சார் புக்கு வேணும் சார் ஸ்டோரி அதுமாதிரி ஹிஸ்ட்ரி புக்கு மாதிரி வேணும் சார் ஹிஸ்ட்ரி அதாவது சோழர்கள் சேரர்கள் அந்த மாதிரி புக்கு வேணும் ஓகே சார் ஆர்ட்ரு எப்போ சார் கிடைக்கும் சரி சார் சரி ஓகே சார் ஓகே எப்படி சார் புக்கு ஆர்ட்ரு பண்ணிக்கிறது இந்த பொன் பொன்னியின் செல்வனில் வந்து ஒன்று ரெண்டு மூணு பார்ட்டிருக்குமா சார் அது மாதிரி வேணும் எனக்கு ஒன்று ரெண்டு நாளில் வேணும் சார் சரி ஓகே சார் பரவாயில்ல சார் நான் வாங்கிக்கிறேன் அது எப்படி சார் பே பண்ணி வாங்கிக்கிறது

ஆ ஆமாம் சார் இந்த நம்பரு தான் ஆயிரத்து ஐந்நூறுங்களா

அப்படிங்களா சரி ஓகே சார் பண்ணிடுறேன் ஆ பண்ணிடுவேன் சார் ஓகே சார் நம்பரு சார் எந்த நம்பருக்கு சார் ஆ சரி ஓகே சார் பண்ணிடலாங்க சார் ஆ சரி ஓகே ஆமாம் சார் நாலு பார்ட் வேணும் சார் ஆ சரி தேங்க் யூ சார்